தமிழ்நாட்டில் பெரியளவு ரசிகர் கூட்டத்தை கொண்ட ஒரு விளையாட்டுனால் அது வந்து ஜல்லிக்கட்டு தான் இப்போ வரைக்கும் ஜல்லிக்கட்டுக்கு இருக்கிற அளவுக்கு ரசிகர் எந்த விளையாட்டுக்குமே கிடையாது ஆனால் அதை இங்கே சில பேர் நடத்தக்கூடாது அப்படின் சொல்லிகிட்ருக்காங்க ஜல்லிக்கட்டோடய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதை நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க ஜல்லிக்கட்டில் வந்து அந்த மாடை வந்து எந்தளவுக்கு வளப் வளர்ப்பாங்கன்னா அவங்க பிள்ளைய போல் வளர்ப்பாங்க அதே மாதிரி மாடுபிடி வீரர்களும் சரி அந்த காளையை மதித்து அதுக்கு அதை பிடிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு வீரம் அந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் அவங்க கடைசியாக அந்த மாட்டை வந்து ஒரு துன்புறுத்துகிறதோ அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் உலகத்தில் எங்கே எடுத்துக்கிட்டாலும் இந்த மாடு மாடு வைக்கிற மாடை பொறுத்து விளையாடுற எல்லா விளையாட்லேயும் ஒரு மாடு ஒரு போட்டி தான் அதோடு அந்த மாட்டை கொன்றுடுவாங்க ஆனால் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற ஜல்லிக்கட்டு அப்படி கிடையாது இந்த மாடு அது உயிர் அது கடைசி காலம் வரைக்கும் அது எவ்வளோ முடியும்னு நினைக்கிதோ அந்தளவுக்கு வரைக்கும் அது விளையாண்டு ஜல்லிக்கட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாடு அந்த மாட்டுக்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஆகிற செலவுன்னு பார்த்தோம்னா அது அவங்க பிள்ள குட்டிகளுக்கு கூட அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த மாட்டுக்கு அவ்வளோ செலவு பண்ணுவாங்க அந் நமக்கு மனிதர்களுக்கு நடக்கிற மாதிரி அதுக்கு உடற்பயிற்சிகள் மருத்துவ செலவுகள் டயட் ப்ளான்ஸெல்லாம் கொடுப்பாங்க அது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வீரன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அது தெனக்கும் அதை பராமரித்து அதை சுத்தப்படுத்தி அதை ஒரு ஒரு பொது அதையும் ஒரு மனிதனாக நேசித்து அதை பத்திரமாக பார்த்துக்கொள்வாங்க அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் ரசிகர் மன்றம் மாதிரி ரசிகர்கள் நிறையா இருக்கிற ஒரே விளையாட்டு தற்போது கிரிக்கெட்டு கிரிக்கெட் இருக்கிறது கிரிக்கெட்டில் கிரிக்கெட்டை பற்றி யாருக்கும் சொல்ல வேணாம் ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்களுக்கு கூட கிரிக்கெட்டை பற்றி நன்றாக தெரியும் கிரிக்கெட்டை இங்கே நிறையா பேர் கேலி கூட செஞ்சுருக்காங்க ஒரு பா ஒரு பந்துக்காக பதினொரு பேர் காத்திருக்காங்க அப்படின்லாம் கூட சொல்லி கேலி செஞ்சுருக்காங்க இருந்தாலும் இந் இந் இப்போதைக்கு ஜல்லிக்கட்டுக்கப்புறம் கிரிக்கெட் ஒரு பெருமையாக பேசப்படுகிறது கிரிக்கெட்டில் எனக்கு மிகவும் பிடித்த வீரர் வந்து யுவராஜ் சிங்க் அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து இடையில் இடையில் தான் வந்தார் இருந்தாலும் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர் சுழல் பந்து வீரரும் கூட அதுக்கப்புறம் வந்து டோனி மஹேந்திர சிங் டோனி ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து அவர் கிட்டே பிடித்த விஷயம் என்னென்னா அவர் வந்து வெற்றிக்காக விளையாடுபவர் வெற்றியை நோக்கி விளையாடுபவர் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்லாம் அவரோடய எண்ணம் கிடையாது நம்ம விளையாடுறத தரமாக விளையாண்டுடணும் அதனால் அவர் வந்து அவரை ரொம்ப பிடிக்கும்